இன்னைக்கு இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய சுற்றுசூழல் பிரச்சனைன்னா அது காற்று மாசுபாடு தான் அது ஏன் வருது நம்ம பயன்படுத்துகிற நெகிழிப் பொருட்களாலையும் குளிர் சாதன பெட்டியாலையும் தான் காற்று மாசு அடையுது பெரிய பெரிய நிறுவனங்களை அவங்க எரிக்கிற குப்பைகளால் அதிலருந்து வெளிவர நச்சு புகையினால்தான் காற்று மாசுபடுது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறுத்த நிறுத்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை காப்பாற்றும் நம்ம சுவாசிக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு நம்ம மூச்சு வெளியே விட கார்பன்டை ஆக்ஸைடை வெளியே விடுகிறோம் நம்ம மரம் நம்ம விடுற கார்பன்டை ஆக்ஸைடை இழுத்து நமக்கான ஆக்சிஜன் தான் கொடுக்குது அந்த மரத்தையே நம்ம வெட்டி விறகாக பயன்படுத்தி நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும்

மக்காத குப்பையும் சேர்த்து அதனோடய எரிக்கிறதனால மாசடையாத மேகங்களும் மாசடைஞ்சு அதிலேருந்து அமிலத்தன்மை வாய்ந்த மழை பொழியுது இதனால் தோல் வியாதியிலிருந்து பல வியாதிகள் வருது காற்று மாசுபாடு அதிலருந்து வெளிவர தண்ணியினால் நீர் மாசடையுது ஆறுகள் எல்லாம் குளமாக மாறிடுச்சு குளம் எல்லாம் குட்டையாக மாறிடுச்சு நீர் மாசு அடைகிறதுனால எல்லார் வீட்டிலையும் நீரை வடிகட்டி இன்று தனியாக ஊன்று வைக்கின்றனர் நீரை வடிகட்டி குடிக்கிறாங்க நேராக நமக்கு நல்ல நீர் கிடைக்கிறப்ப அதை மாசடைய வச்சு நம்ம இப்போ அதை வடிகட்டி குடிக்கிற நிலம வந்துடுச்சு நிலம் மாசடையுது அந்த கெட்ட நீரை மண்ணுக்கு பாய்ச்சி நிலத்தில் இருக்குற பயிரை விளைவிக்கும் போது அந்த கெட்ட நீர் மண்ணில் ஊறி மண்ணும் மாசடையுது அந்த மண்ணிலருந்து விளையிற சத்தான சத்தானது கூட சத்தானதாக இருக்காது அதிலருந்து வர உணவுகள் மனிதர்கள் உண்ணால் எவ்வளவு நாள் உயிர் வாழ்வாங்கள் அன்றைய காலத்தில் ஆறாக இருந்தது இப்போது குளமாக மாறியிருக்கு எங்கள் ஊரை சுற்றி இருந்த ஆறுகள் ஆறுகள் காணோம் குளந்தான் இருக்குது பல ஆறுகள் குளமாக மாத்தியிருக்காங்க பல பெரிய நிறுவனங்கள் கட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம சந்தோஷத்துக்காக வயல்வெளிகளை பார்க்கணுன்ட்டு கிராமத்து சைடு வருவோம் பார்த்துட்டு போலாம்னு கிராமங்கள் பக்கம் வந்தால் அவங்களும் இப்போல்லாம் வயல்ல பூச்சி மருந்தெல்லாம் அடித்து பூச்சிகளை கொல்கிறன்ற பேரரில் வயலையே நாசனம்படுத்திட்டாங்கள் காற்றுலேருந்து தண்ணி வரைக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு தான் அங்கேயும் சுத்தமாக இருக்குது எங்கள் ஊரில் காடு இருந்தது இப்போது அது காடாக இல்லை அது ஒரு சிறிய தோட்டம் மாதிரி தெரியுது மலைகள் எல்லாம் குன்றாக மாறிடுச்சு பெரிய மலைகளே குன்றாக மாறினப்ப குன்றுகள் மட்டும் எப்படி இருக்கும் அது எப்பவோ அழிஞ்சிடுச்சு கடல் எங்கள் ஊரில் இல்லை ஆனால் நம்ம பயன்படுத்துகிற குப்பை எல்லாம் கடல் ஓரமாக போட்டு போனால் அந்த அலைகள் அந்த குப்பை எல்லாம் உள்ள இழுக்கும் ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே போட்டுவிடும் அப்போ அந்த குப்பையை எங்கே போடுறது நம்ம பயன்படுத்துன ஒடனே கொண்டுப்போய் குப்பத்தொட்டியில போட்டால் அப்போவே நம்ம அதை சுத்தப்படுத்திடலாம் ஒன்றுக்கு மூணு மடங்கான வேலையை நமக்கு நாமே கொடுத்துக்குறோம் வயல்கள் இன்னும் எங்கள் ஊரில் வயல் எல்லாம் இருக்குது அந்த வயல்ல நிறைய பேர் பூச்சி மருந்து அடிக்காமயே வயலை வளர்க்கணுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடாக வளர்க்குறாங்க அதிலருந்து வர பழங்கள்லருந்து காய்கள் வரைக்கும் கீரைவகை வரைக்கும் எல்லாமே சத்தாக இருக்குது காசு உயர்ந்தது கிடையாது அதுவும் கம்மியான விலையில் தான் விற்கறாங்க அவர்களும் மனநிம்மதியாக இருக்கிறாங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க மண் நிறைய இடத்துல மண் அரிப்புனால் மண் சரிஞ்சி கீழே விழுந்து அதனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க பல சேதங்கள் நடக்குது குடியிருப்புகள் அழிஞ்சிடுது வண்டிகள் வாகனங்கள் எல்லாமே அழிஞ்சிடுது உயிர்களே போகிறப்ப இதெல்லாம் எம்மாத்திரம் நிறைய மாறி இருக்குது மாறாமல் இருக்கிறது ஒன்றுன்னா அது இன்னும் வயல்களும் மண்ணும் தான் நிறைய காலங்கள் பருவகாலங்கள் மாறிடுச்சு கோடைக்காலங்கள் வரும் அப்போ மழையும் பெய்யும் மழைக்காலம் வரப்போ வெயிலும் காயும் ஆனால் இப்போல்லாம் கோடைக்காலத்தில் மழையை பார்க்க முடியறதில்லை கோடைக்காலம் வந்தால் வீட்டு உள்ளேயே இருக்க முடியல அவ்வளவு வெயில் அதுக்கெல்லாம் காரணம் உலக புவியின் வெப்பத்தை வெப்பத்தனம் சொல்லுவாங்கள் சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்குது புவி வெப்ப வெப்பமயமாதல் அதனால ஓஸோன் லேயர் அப்படின்றதனால அதில் ஒரு சிறிதளவு புள்ளியளவு ஒரு ஓட்டை விழுந்துருக்குது அதனோட கதிர்வீச்சு தான் இப்போ நம்மளை இவ்வளவு தாக்குது கோடைக்காலத்தில் வீட்டிலையே இருக்க முடியலை அவ்வளவு வெயில் அந்த வெப்பத்தன்மையினால் நமக்கு உடம்பும் சரியில்லாமல் போது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் கோடக்காலத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்கள் மழைக்காலத்துல மக்கள் அவதிபடுறாங்க மழைக்காலம் வரப்போ யாரோட வீடும் அவங்கக்கிட்ட இருக்குறதில்லை எல்லாம் தண்ணியில தான் மிதக்குது கொளம் ஆறு எல்லாத்தையும் அழிச்சிடுறோம் காடு மலை எல்லாத்தையும் வெட்டிடுறோம் அதுலக்கிற மரத்தையும் நம்ம மேஜை எழுத் எழுதுகோல் இப்படி எல்லாத்தையும் பயன்படுத்திகிறோம் அதனால் தான் கோடைக்காலத்தில் மழை பெய்கிறது இல்லை இது எல்லாத்தையும் அழித்து அங்கே ஒரு கட்டுமானத்தையே கட்டிடுறோம் அங்க பெரிய பெரிய நிறுவனங்களை கட்டி அதை ஆள்கிறோம் பெரிய பெரிய குடியிருப்புகளை கட்டி அங்கே வாழ்றோம் அதனால் மழைப்பேஞ்சா போக தண்ணி தண்ணிப்போக வழி இல்லாமல் அடைச்சிட்டு அங்கேயே நின்றுடுது அதனால் நம்ப குடியிருப்புகள் எல்லாம் மழையில் மிதக்க ஆரம்பிக்குது குளிர்காலம் மழைக்காலத்துலக்கூட குளிர்காலம் தான் அதிகமாக இருக்குது மழையை பார்க்கமுடியிறது இல்லை விடியற்காலையில பனி பொழியும் திரும்ப கோடைக்காலமாக ஆயிடும் பிறகு ஒரு ஏழு மணியிலிருந்து நைட்டுக்கு இரவு ஒரு இரவு முடிகிற வரைக்கும் பனி பெய்ய ஆரம்பிக்கும் பனி பேஞ்சு முடிஞ்ச உடனே திரும்பவும் வெயில் காலம் ஆரம்பிச்சிடும் நிறைய மாற்றங்கள் சந்திக்கிறோம் இந்தக்காலத்தில்